ஹலோ ஹலோ யார் சார் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் க்ளாஸ் டீச்சர் தான் பேசுகிறேன் சார் என்ன சார் பேரெண்ட்ஸ் மீட்டிங்கு வரல போன வாரம் எல்லாம் வந்தாங்க எல்லாப் பேரெண்ட்ஸும் வந்து ரிப்போர்ட் வாங்கிகிட்டுப் போனாங்க ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஆ ஆ ஆ இல்லை சார் க்ளாஸ்லல்லாம் கொஞ்சம் ஆக்ட்டிவாக தான் இருந்தான் டெஸ்ட்டு என்னான்னு தெரியல கொஞ்சம் டல்லாகவே இருக்கான் என்ன உடம்பு சரி இல்லையா இல்லை பசங்கக் கூட எங்கையாவது சுற்றுறானா என்னன்னு தெரியல நாங்கள் ஸ்கூலில் பாக்

ம் ம் ஓகே சார் எல்லா எல்லா ட்யூஷனும் இருக்கு சார் இங்கிலிஷ் இருக்கு தமிழ் இருக்கு மேக்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த ட்யூஷன் வேணுன்னாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு

ஆமாம் சார் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு ஹாஃப்னவர் ப்ரேக் இருக்கும் அதுக்கு அப்புறம் ட்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க சார் ஆ ஆ

ஆ ஆ ஆ ஆ இல்லை சார் க்ளாஸ் க்ளாஸ் எல்லாம் நல்லா ஆ க்ளாஸ்ல நல்லா ஆக்ட்டிவ்வா தான் இருந்தான் நல்லா ப கேக்கறது டீச்சர் கேக்கறதுக்கு எல்லாத்துக்கு பதில் சொல்லுவான் எல்லா டீச்சரும் வந்து சொல்லுவாங்க சந்தோஷ் வந்து சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றான் நல்லாப் படிக்கிறான் கேக்குறதுக்கு பதில் சொல்றான் அப்பிடின்னு கரெக்டா தான் சார் சொன்னாங்க பட் ஆனால் இங்கிலிஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்டில இந்த மாதிரி வருது அதுக்கு தான் சார் ஏன் வரல என்னப் பிரச்சனை அது கேட்கறதுக்காக கால் ஆ ஓகே சார்

ம் ஓகே ஆ அதில் ஒன்றும் பிரச்ச ஆ ஆ ஜாயின் பண்ணட்டும் ஆ சேவ் பண்ணிக்கிறேன் சார் எதாவது பிரச்சனன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க சார் ஆ சரி சார் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க சார் எங்கேயாது விளையாடப் போயிடப் போகறான் பசங்கக் கூட சேர்ந்து ஆ ஆ ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே